ஆ வாங்கம்மா ஆ இருக்குது எல்லா வகை கீரை இருக்குது உங்களுக்கு எந்த கீரை வேணும் வாங்க அரைக் கீரை இருக்குது அகத்திக் கீரை இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது மிளகு தக்காளி கீரை இருக்குது அஞ்சு வகை கீரை இருக்குது உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ வாங்க

ஆ இது ரேட்டு வந்து இது வந்து பத்து ரூபா மிளகு தக்காளி கீரை வந்து ஒரு படி வந்து பத்து ரூபா பொன்னாங்கண்ணி கீரையும் பத்து ரூபா உங்களுக்கு எந்த கீரை வேணும் எது எது எத்தனை வேணும் ஆ வாங்கிக்கோங்க ஆ ஆ சரி சரி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போதுமா ம் காயா என்னென்ன காய் வேணும் எல்லா காயும் வச்சுருக்கோம் ஆ ம் எல்லா காய் முருங்கைக்கா இருக்குது கத்திரிக்காய் இருக்குது அவரைக்கா இருக்குது ம் உருளைக் கெழங்கு இருக்குது வெண்டைக்கா இருக்குது கேரட்டு இருக்குது ஆ வேறு உருளைக் கெழங்கு போட்டாச்சு ஆ நூறெலாம் தர மாட்டோம் ஒரு கிலோ தான் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு நூறு என்ன பலசரக்கு கடையா வச்சுருக்கோம் நாங்கள் ஆ ஆ அரை கிலோ க கிலோ கணக்குதான் எதுவுமே நூறு இரநூறுலாம் வராது நீ நீ எத்தனை பேர் வேணாலும் இருந்துக்கோம்மா ஆ நீ எத்தனை பேர் வேணாலும் இருந்துக்கோ கிலோ கணக்குதான் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ உனக்கு எத்தனை கிலோ வேணுன்னால் வேணுன்னால் வாங்கிகிட்டு போய் ஃப்ரிட்ஜ்ஜில் வைச்சுக்கோ ஆ சரி உருளைக் கெழங்கு ஒரு கிலோ போட்டாச்சு வேறு கேரட்டு கால் கிலோ ஆ ஆ போட்டாச்சு ஒரு கிலோ தக்காளி ஆ பச்சை மிளகாயா ம பச்சை மிளகா பத்து ரூபா பத்து ரூபாய்க்கி போட்டாச்சு வேறு வேறு எல்லாமே ஆ எல்லாம் சேர்த்து கீரை இது அது எல்லாம் சேர்த்து ஒரு ஐந்நூறு ரூபா ஆச்சு ஆமாம் ஐந்நூறு ரூபா இது என்னக்கதை வேணுன்னால் கருவேப்பிலை கொத்தமல்லி தரவா மிச்சம் கொசுறு அதுதான் அது இது கொசுறு இது எல்லாம் வாங்கினீங்கன்னா அது ப்ரீ காசெலாம் கம்மி பண்ண மாட்டோம் ஆமாம் ஆமாம் ஜிபே ஜிபே பண்ணிவிட்டு போயிடுங்க ஆமாம் ஜிபே ஆ இந்த இருக்குது போட் இருக்குது சிம்மு ஆ எல்லாமே இருக்குதும்மா அதில் வச்சுட்டு போயிடுங்க ஆ ஓகேவா ஆ ஆ வந்துருச்சு வந்துருச்சு ஆ இன்னும் டெ டெய்லியும் இங்கே வாங்க காய் வாங்க ஆ அடுத்த தடவை வரும்போது கம்மி பண்ணி தரேன் ஆ சரி சரி ஆ சரி வந்தது வந்த இந்த கேரட்டு ஒன்று வச்சுக்கோங்க ஆ திரும்பி திரும்பி வரணும் ஆ பக்கத்தில் உள்ளவர்களையும் கூட்டிகிட்டு வாங்க ஆ ஆ சரி